எனக்கு வந்து கவிதை எழுதுகிற பழக்கம் இருந்துருக்கு நான் வந்து என் நண்பர்கள் கூட உட்காந்துருக்கும் போது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியான கவிதைகள் எழுதுவோம் இப்போது நாங்கள் உட்காந்து ஒரு பிடி பீரியட் போகிறோம் அப்படினா அந்த இடத்துல வந்து ஏதாவது பசங்க விளாட்றத பார்த்து சும்மா ஒரு கலாய்ச்சி கவிதை எழுதியிருக்கோம் நான் வந்து நிறையா நேரம் நான் தனியாக உட்காந்துருக்கும் பொழுதோ இல்லை வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் போதோ என் மனசு பாரத்தை குறைக்கறதுக்காக நான் வந்து கவிதை எழுதியிருக்கேன் இந்தமாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் கவிதையாக எழுதியிருக்கேன் இப்படி இருந்தால் நல்லாருந்துருக்கும் இப்படி இருந்தா நல்லாருந்துருக்கும் என் கற்பனைகளை உ உ உருவாக்கியும் நான் கவிதையாக எழுதியிருக்கேன் எனக்கு தமிழில் கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தமிழில் தான் வந்து கவிதை எழுதியிருக்கேன் தமிழ் கவிதை தான் வந்து நான் நிறையா எழுதியிருக்கேன் இது வரைக்கும் என்னால் வ அதேமாதிரி நான் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கற கவிதை வந்து நான் என் நண்பர்கள் கூட வந்து ப பள்ளிக்கூடம் முடிஞ்சு கிளம்பப் போகிறோம் நாங்கள் எல்லா பள்ளிக்கூடத்தோடய கடைசி நாள் அன்றைக்கு நாங்கள் எழுத நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து எழுதின ஒன்றா உட்காந்துருந்த நாள் நினச்சி நான் எழுதின கவிதை அது அதனால் எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கற ஒரு கவிதை அது என்னோடய என் நண்பர்கள் கூட நான் இருந்த நேரங்களை வச்சு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அதை நினச்சி நான் எழுதின கவிதை அது அதுக்கப்பபுறமேட்டா வே இந்த கவிதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் வந்து எனக்கு வந்து இன்னொரு கவிதை ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து எங்களோடய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தி ஆசி ஆசிரியர்களுக்கு வந்து ஆசிரியர் தினத்தன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க அவ் அவங்களுக்கு வந்து வர்ணித்து நாங்கள் கவிதை எழுதினோம் அப்போ என்ன தான் எழுத சொன்னாங்க நான் அந்த கவிதையை எழுதி எழுதி எல்லா ஆசிரியர்களும் என் அன் அந்த கா அந்த நேரத்தில் அந்த வகுப்பு படிக்கும் போது நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது இது நடந்தது அப்போது வந்து எனக்கு இருந்த எனக்கு இருந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்புக்கான ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு கவிதையும் நாங்கள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்போது அப்போது நான் எழுதும் போது கொஞ்சம் ச கலாய்ச்சும் எழுதினோம் அவங்க எல்லாத்தையுமே சிரித்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்காக நான் எழுதினதுக்காக அதை அவங்க வந்து எனக்கு அந்த மேடையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்துச்சி அப்படின் சொல்லி அவங்க சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்னால் அந்த கவிதையும் என்னால் மறக்கவே முடியாது எனக்கு அதுவும் ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி அதேமாதிரி நான் வந்து ஒரு ஒரு நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நான் கவிதை எழுதியிருக்கேன் அது அதில் ஒரு கவிதை வந்து எனக்கு மா எனக்கு வந்து நான் ஒரு நாள் வந்து சுற்றுலாக்கு போய் இருந்தேன் அப்போது வந்து ஊட்டி போனப்போ எனக்கு வந்து அது ரொம்ப அந்த மலை ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அப்போது வந்து நான் ஒரு கவிதை எழுதினேன்